நான் என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல சவாலான ஒரு சாப்பாடு செஞ்சு ஒரு ரெசிப்பி கற்றுக்கிட்டேன் அப்படின்டா அது எதுன்னு பார்த்துக்கிட்டிங்ன்னா ச பிரியாணி தான் அந்த பிரியாணி வந்துட்டு நான் பல விதமாக முயற்சி பண்ணி பார்த்து நிறைய கற்றுக்கிட்டு நான் மறுபடியும் மறுபடியும் புது புது டேஸ்ட்டில் நான் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த ரெசிப்பி வந்துட்டு ஒவ்வொரு டையம் நான் செய்யும்போது செய்யும்போது நிறைய டேஸ்டோடு தான் வந்திருக்கு அதை நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா நிறைய யூடியூப் சேனலு பார்ப்பேன் நான் நிறைய பேர்த்துக் கிட்டே கேட்பேன் நிறையா பிரியாணி செய்கிறவங்கட்டலாம் நான் கேட்பேன் அப்புறம் நிறையா முஸ்லிம்ஸ்கிட்ட எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் கேட்பேன் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறத்த சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் நான் செஞ்சு செஞ்சு பார்த்து இப்போ நான் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் அதை ஒரு சவாலாகவே நான் ஏற்றுக்கிட்டு நல்லா செஞ்சு பழகிட்டேன் இப்போ நான் சமைச்சேன்னா எல்லாேருமே அது அந்த பிரியாணி நல்லாயிருக்குதுன்னு சாப்பிடுறாங்க அதனால் என்னாகுதுன்னால் இப்போ நாங்கள் ஒரு ஸ்டாலேக்கூட ஆரம்பிச்சுட்டு எனக்கு ரொம்ப சவாலானது பிரியாணி தான் நான் இப்போ நல்லா கற்றுக்கிட்டு நான் இப்போ வாழ்க்கையில முன்னேறிகிட்டு இருக்கேன்